உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு அதுக்கு வைத்தியங்கள் வந்து கிராமப்புறத்தில் பண்ணுறது வந்து ஓடணும் நல்லா ரன்னிங் ஓடிக்கிட்டே இருக்கணும் காலை மாலை இரண்டு வேளையும் ஓடணும் ஸ்கிப்பிங் பண்ணணும் அடிக்கடி அது நிறைய டைம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு சாப்பிட் இது இது ரெண்டையும் பண்ணுறதுனால குறையாது இன்னும் நிறைய இருக்குது சாப்பாடு கொஞ்சம் கம்மி பண்ணணும் அதாவது ஃபிப்டி ஃபை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இருக்குதுனா நம்ம ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சாப்பிட்றோனா அதில் ஒரு சவன்ட்டி ஃபை அவ்வளோ அவ்வளோ சாப்பிட்டா போதும் கரெட்டாக இருக்கும் அப்போதான் ஓரளவு ரொம்பவும் ஏறாமல் மீடியாமாகவும் உடம்பு இல்லாமல் கொஞ்சம் குறையும் அப்புறம் இந்த கேழ்வரகு கூழ் கம்மங்கூழ் இதெலாம் குடிக்கலாம் மேக்ஸிமம் இந்த காலத்தில் உடம்பு குறைக்கிறாங்கனா அது வந்து தொழிற்சாலையில் எங்கேயாவது வேலை வேலை செய்யும்போது எப்படி சொல்வது உங்களுக்கு ஹெவி வொர்க் அதாவது என்ன சொல்லுவாங்க அது இந்த ஓட்டி பார்த்து வேலை செய்கிறான் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஓட்டி பார்த்து வேலை செஞ்சு ஃபுல்லாக ஓ அந்த மாதிரினா கூட ஓரளவு உடம்பு குறைச்சிர்லாம் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே இந்த காலத்தில் எல்லாம் அப்படிதான் நடக்குது அப்படிதான் உடம்பெல்லாம் குறைக்கிறாங்க அப்படி குறைச்சி மறுபடியும் ரொம்ப தெம்பே இல்லாத மாதிரி இருக்கும் அப்போதைக்கி மறுபடி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அதிகமாக இப்பட்லாம் சாப்பிடுவோம் இப்படிலாம் உடம்ப குறைச்சி வேஸ்ட்டுங்க நம்ம என்ன கரெக்டாக இந்த ஸ்கிப்பிங்கு நம்ம நமக்கு தெரியும் கரெக்டாக இந்த இது பண்ணிணா இவ்வளோது பண்ணலான்ட்டு ஸ்க்கிப்பிங்கு ஓடணும் ரன்னிங் ஓடணுனா நம்ம உடம்பு ஹெல்தியாகவும் இருக்கும் பட் நல்லா கொஞ்சம் உடம்பு குறையும் வா ஜாக்கிங் மாதிரி ஓடணும் அவ்வளோதான் ஜாக்கிங் மாதிரி ஓடணும் அப்புறம் தினமும் கேழ்வரகு கூழ் கம்மங்கூழ் இதெலாம் குடிக்கணும் அப்புறம் இதெலாம் குடிச்சுட்டு அப்புறம் ஒர்கவுட் பண்ணுவோம் ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் உடம்பு வந்து ஓரளவுக்கு மெயின்டெயின் பண்ணணும் சாப்பிட்றதுலாம் ரொம்ப கம்மியாகவும் சாப்பிடாம கொஞ்சம் அதிகமாகவும் சாப்பிடுவாங்க ஓரளவு மீடியமாக சாப்பிட்ணும் உடம்பு குறைஞ்சதுக்கப்புறம் அப்போதான் நம்ம உடம்பே ஹெல்தியாக மீடியமாக அப்படியே போய்விட்டு அப்படி அப்படியே நார்மலாக அப்படியே சொயினு போய்கிட்டே இருக்கும் அவ்வளோதான்